திரு கிராமத்தில் வந்து திருவிழான்னா எல்லாருமே ரொம்ப சந்தோசப்படுவாங்க ஏன்னா அதை முதல் நாள் வந்து பூச்சாட்டு விழா அன்னைக்கு வந்து எல்லாரும் வரச வர வச்சு நல்லா தாரை தப்பட்டையோட எல்லா கோயிலுக்கு போய் எல்லா தீர்த்தம் கொண்டுட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு நாள் பூஜை ரெண்டாவது நாளும் ஒவ்வொரு நாளும் பூஜை நடக்கும் எல்லா எல்லாருமே கிராமத்து மக்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடுவோம் நாங்கள்லாம் சாமி கும்பிட்டு எல்லா உ பெண்கள்லாம் கும்மியடிச்சு பாட்டு பாடுவாங்க ஆம்பளைங்கள்லாம் அவங்கவுங்க கிராமத்து நடனமாடி இது மாரில்லாம் பண்ணுவாங்க இது பதினோரு நாள் திருவிழா பதினோரு நாளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பதினோராவது நாள் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து வான வேடிக்கை இந்தமாதிரி பல சமாச்சாரம்லாம் நடக்கும் நாங்களும் கிராமத்து நடனமெல்லாம் ஆடுவாங்க வள்ளி கும்மியாட்டம் இப்போ சமீபத்தில் கூட வந்து வள்ளி கும்மியாட்டம் போட்டு எழுதுமாரு சிறப்பாக நடப்பாங்க என்மோ ரேடியோ செட்டு மைக் செட்டு அது இதுன்னு நல்லா ஜோராக களகட்டும் அப்புறோம் பொங்கல் முளப்பாரி இந்த மாரி பல சமாச்சாரம் நடக்கறனால ஊர் மக்களெல்லாம் சின்னவங்கள்ருந்து குழந்தைங்கள்ருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சந்தோசமான நாள்ன்னா அங்கே கிரா திருவிலா தான் அதுமட்டுமில்லை அப்புறம் அதை முடிச்சவொட்னே கிடாவெட்டு எல்லாம் கிடா வெட்டினா உறவுமுறைங்கள்லாம் நிறைய வருவாங்க எல்லாம் கறி மட்டன் செஞ்சு எல்லாம் விருந்தோம்பல் மாவிளக்கு இந்த மாரி பல சமாச்சாரம் இருக்கறனால இக் கிராமத்தில்னாவே கோயில் திருவிழாதான் திருவிழாவ சிறப்பாக கொண்டாடி நாங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம் வெளியே வேறு ஃபோன் பண்ணும்